இப்போது பொதுவாக கிராமத்துலலாம் பார்த்தீங்கன் சொன்னால் இந்த மலச்சிக்கலை குணப்படுத்துறதுக்கு எங்கள் ஊர் பக்கமல்லாம் குழந்த குழந்த பிறந்த உடனேயே வந்து எதாவது பிறந்த குழந்தைகளுக்கே வந்து இந்தமாதிரி மலச்சிக்கல் வருது அப்படின்னு சொன்னால் எங்கள் ஊர் பக்கமெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னால் இரண்டு நாள் மூன்று நாள் குழந்தைங்க மோஷன் போகல அப்படின்னு சொன்னால் எங்கள் ஊர்லேலாம் குழந்தைகளுக்கு இந்த மலம் போகிற இடத்துல புளி புளியை வந்து வைப்பாங்க எங்கள் கிராமங்களில் எல்லாம் அப்போ வந்து உடனே மலம் போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு மலம் போகிற இடத்துல அந்த புளியை கொஞ்சமாக ஒரு ஒரு இஞ்ச் அளவு உருண்டை பண்ணி அங்கே வப்பாங்க அப்போ வந்து குழந்தைங்க வந்து ஈஸியாக மலம் போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு வப்பாங்க அதுக்கப்பறம் வந்து பார்த்தீங்கன் சொன்னால் குழந்தைகளுக்கு கொஞ்சமாக இது பூண்டு இஞ்சி எல்லாம் கொஞ்சம் சாறு கொடுப்பாங்க அதுக்கூட மலச்சிக்கலை குணப்படுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்றம் வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி இஞ்சி போட்டு தட்டி இஞ்சி கொத்தமல்லி இந்த ரெண்டையும் நல்லா அம்மியில் வச்சு நுணுக்கி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த தண்ணிக்குள்ளே அந்த இஞ்சியும் கொத்தமல்லியும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடிப்பாங்க வயிற்றுக்குள்ள எதாவது கெட்ட கொழுப்பு இருக்கு இல்லை ஜீரணமாகாமல் மலச்சிக்கலாக இருக்குது அப்படின் சொன்னால் இந்த இஞ்சி டீ போட்டு குடிப்பாங்க அப்பறம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நிறையா குடிக்கணுன்னு சொல்லுவாங்க டெய்லியும் வந்து நம்ம எவ்வளோ தண்ணி குடு குடிக்கிறோமோ அதுக்குத் தகுந்த மாதிரி மலச்சிக்கல் எல்லாம் க்யூர் ஆயிடும் நம்ம வந்து தண்ணி குடிக்காததுனால்தான் வந்து மலச்சிக்கல்லாம் அதிகமாகிறது ரெண்டாவது வந்து சுடுதண்ணி சுடுதண்ணி குடித்தோம்னாலும் கூட சில நேரத்தில் ரொம்ப மட்டன் இதுமாதிரிலாம் அதிகமான ஹெவியான உணவுகளல்லாம் சாப்பிட்டோன்னு சொன்னால் சுடுதண்ணி நம்ம குடித்தோம்னாவே ஓரளவு மலச்சிக்கலை வந்து நம்ம ஓரளவு எளிதாக வந்து ஜீரணமாகிரும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன் சொன்னால் பழங்கள் பழங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் வாழைப்பழத்தில் வந்து தேன் வாழை ரெண்டாவது வந்து வந்து பப்பாயா கொய்யாப்பழம் இது இதெல்லாமே வந்து நம்ம அதிகமாக சாப்பிட்லாம் சாப்பிட்டோன்னு சொன்னால் நம்மளுக்கு ஈஸியாக வந்து ஜீரணமாயிடும் மலச்சிக்கலே வராது நம்ம வந்து பழங்கள் வந்து அதிகமாக எங்கள் பக்கத்துலெலாம் வந்து பழங்கள் வந்து ஈஸியாக கிடைக்கும் அதனால் வந்து பழங்களை வந்து அதிகமாக நாங்கள்லாம் சாப்பிட்டுக்குவோம் பப்பாளி பப்பாளி எல்லாம் வீடுகளில் நாங்கலாம் வச்சிருப்போம் வீடுகளில் பப்பாளி வாழை எல்லாம் வீடுகள்லேயும் வச்சிருப்போம் அதனால வந்து ப பழங்கள் வந்து நாங்கள் அதிகமாக எடுத்து சாப்பிட்டுக்குவோம் அப்போதான் வந்து இந்த சிக்கல் மலச்சிக்கலை வந்து தடுக்குறதுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் வீட்டு வைத்தியம் பிரண்ட இந்த காடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வேலி ஓரங்களில் பார்த்தீங்கன்னா பிரண்டை இருக்கும் அந்த பிரண்டைய வந்து காடுகளில் போய் பறித்துட்டு வந்து அதில் மேலிருக்குற தோலெல்லாம் சீவிட்டு அதுக்கூட வந்து கொஞ்சம் மிளகா பூண்டு சின்ன வெங்காயம் இதல்லாம் வச்சு கொஞ்சமாக வச்சு அம்மியில் அரைச்சு அதை சாப்பிட்டோன்னு சொன்னோம்னால் வயிற்றுக்குள்ள மலச்சிக்கல் வந்து தீந்துடும் அது வந்து ஒரு ஈஸியான வழிமுறைகள் ஆனால் வந்து கிராமங்களெல்லாம் பாத் நகரத்துலெல்லாம் பார்த்தீங்கன்னா மலச்சிக்கலை தீர்க்குறதுக்கு குளிர்பானங்களெல்லாம் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க ஆனால் வந்து நாங்கள் எங்கள் கிராமங்களெல்லாம் வந்து நாங்கள் அப்படி பயன்படுத்த மாட்டோம் இந்தமாதிரி இயற்கையான முறைகளில்தான் வந்து நாங்கள் மலச்சிக்கலை தீர்க்கணும் அப்படின் நாங்கள் நினைப்போம் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மலச்சிக்கலை தீர்க்கணும் அப்படி சொன்னால் முதல்ல இஞ்சி டீ தான் அதிகமாக நாங்கள் குடிப்போம் இஞ்சி போட்டு இல்லைன்னா இஞ்சியில் இல்லைன்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் எல்லாத்துலேயுமே வந்து இஞ்சி சேர்த்திக்கிவோம் சட்னி ஆகட்டும் வேறே எந்த ஃபுட் எந்த உணவு நாங்கள் வீட்டில் செஞ்சாலும் இஞ்சி இருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சியும் எலும்பிச்சம்பழமும் போட்டு பிழிஞ்சி அதுலேருந்து சாறு வந்து எடுத்து அதை வந்து நாங்கள் ஜூஸாக போட்டும் குடிப்போம் அப் அதுவும் வந்து ஒரு விதத்தில் மலச்சிக்கலை தீக்குறதுதான் மிக்ஸியில் அடித்து நம்ம இஞ்சியும் பூண்டையும் இஞ்சியும் சாரி இஞ்சியும் லெமெனும் ரெண்டையும் நம்ம மிக்ஸியில் கொஞ்சமாக அடித்துட்டு அதில் அதுக்குள்ளே ஜூஸ் போட்டு நம்ம குடித்தோம்னாலும் ரொம்ப நம்மளுக்கு மலச்சிக்கலை தீர்க்கும் இந்தமாதிரி வீட்டு வைத்தியங்களில்தான் நாங்கள் வந்து மலச்சிக்கலை தீர்த்துக்குவோம் டவுன் மாதிரியெல்லாம் எங்களுக்குக் கிடையாது உடனே வந்து போய் குளிர்பானங்கலாம் வாங்கி குடித்து அந்த ஏப்பம் வந்துன்னால் சரியாகிவிடுன்னு சொல்கிறாங்க ஆனால் அதல்லாம் வந்து தவறான ஒரு பழக்கங்கள் இயற்கையான முறையில் வீட்டு வைத்தியத்தின் மூலமாக நம்ம வந்து எப்படி தடுக்கிறது மலச்சிக்கலை எப்படி குணப்படுத்துகிறது அப்படிங்கறத நம் இந்த இதல்லாம் வந்து நாங்கள் எங்கள் கிராமங்களில் இந்தமாதிரி எல்லாம் நாங்கள் செய்வோம் குறிப்பாக வந்து இது எல்லாமே நான் சொன்ன எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வீடுகளில் செய்யக்கூடிய ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம வந்து குணப்படுத்தக்கூடிய மலச்சிக்கலை குணப்படுத்தக்கூடிய ஒரு சில வீட்டு வைத்தியங்கள் சரிங்களா